நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன் ஒரு கடையில் அந்த அக்கௌண்ட்ஸ் பற்றி எனக்குப் பெருசாத் தெரியாது நான் படிச்சது ம பயோ மேக்ஸு ஆனால் அக்கௌண்ட்ஸ் பற்றி நான் படிக்காதனால் புதுசாக ஒரு அந்த கடைக்கு போயிருந்தேன் அவங்க சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு டக்குன்னு அதை புரிஞ்சிக்க முடியலை அதுவும் ஆடிட்டிங் டைமில் வேறு போயிவிட்டேன் அப்படின்றனால அந்த அக்கௌண்ட்ஸ் கரெக்ட்டாக பார்க்கணும் அப்படின்றனால ஒரே நாளில் ஃபுல்லாக அந்த அக்கௌண்ட்ஸ் ஒரு அளவுக்கு எப்படிப் போடணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு அது அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய்விட்டு எப்படிப் போடணும் இன்னும் எப்படி வந்து அதை வந்து போட்டால் கரெக்ட்டாக வருன்றதெல்லாம் தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்விட்டு அதை எப்படிப் போடணும்ன்னு கேட்டு அதைக் கரெக்ட்டாக போட்டு அந்தக் கடைக்குத் தேவைன்னா ஓனர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்டையும் இவ்வளோ இவ்வளோ இது பண்ணனும் பண்ணி அதைக் கரெக்ட்டாக சரியாக அதை அக்கௌண்ட்ஸெல்லாம் போட்டு அந்தக் கணக்கை எல்லாம் டேலி பண்ணி கணக்கு பண்ணி கரெக்ட்டாக போட்டு அவங்க அக்கௌண்ட்ஸ் முடிச்சேன் அவங்க வந்து ஸோ எல்லாருமே சொல்லிக்கொடுத்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க அதனால கரெக்ட்டாக நான் அக்கௌண்ட்ஸ் போட்டு ஓரளவு முடிச்சு வெற்றிகரமாக அதை முடிச்சுட்டேன்